ஆ ஆமாம் மேடம் சொல்லுங்கள் ஆ வந்துருக்கு மேடம் உங்களுக்கு எந்த மாதிரி கேட்றிங்க ம் ஆ வந்துருக்கு ஆ வந்துருக்குங்க மேடம் ஆ ஆடி ஆஃபர் போட்டுருக்காங்க மேடம் ஆ ஆமாங்க மேடம் இப்பதாங்க மேம் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் எப்போ வேணா வரலாம் ஞாயித்து கிழம மட்டும் லீவு ஆ இருக்குங்க மேடம் டீ ஷர்ட் ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ ஆ எல்லாமே ஆஃபர் போட்ருக்கோங்க மேடம் பூனம் சாரீல வந்து நாலு வாங்கினா ஒன்று ஃப்ரீ ம் அதான் ஒன் அதான் டீ ஷர்ட் ஒன்று வாங்குனா ஒன்று ஃப்ரீ மேடம் ஆ இப்போ ரேட் அதிகமுள்ள மாடலும் இருக்கு நீங்கள் நேரில் வந்து பாருங்கள் ஆ ஆடி முடியுர வரைக்கும் இருக்கும் ம் ஆ பண்ணிகிட்டு தாங்க மேடம் இருக்கோம் நீங்கள் எதாவது மாடல் வச்சிருக்கிங்களா டீ ஷர்ட் சாரீஸ் ஃபோனில் இருந்தால் நீங்கள் வாட்ஸ்ஸப்பில் ஆ ஆமாங்க மேடம் ஆ சரிங் மேடம் ஆ சரிங் இதே நம்பர் தானா ஓகேங்க மேடம் ஐம்பது பர்சன்டேஜ்ங்க மேடம் ஆ ஓகேங்க மேடம் சரிங்க எப்போ வருவிங்க ஆ நாளைக்கு இருக்கும் சத்தியில மணிக்கூண்டு பக்கத்தில் ஆ ஆமாங்க மேடம் ஆ ஆமாங்க மேடம் ஆ வருங்க மேடம் ஓகேங்க தேங்க் யூ ஆ மணிக்கூண்ட் ஸ்டாப்பில் இருந்து ஒரு ரெண்டு கடை தாண்டி துணி கடைங்க மேடம் ஆ இல்லைங்க மேடம் ஆ சரி ஆ இருக்குங்க மேடம் ஆ சரி